நமக்கு வீட்டில் இடங்க கேப்பு கிடையாதுங்க முன்ன கிடையாது பின்ன கிடையாது முன்னவ தெரு பின்னாடி வந்து ஃபுல்லாக வீடு கட்டிட்டேன் எங்கே கேப்பு கிடையாது கேப்புலாம் எங்கேயும் செடி செட்டு மாடிலேயும் வைக்க முடியாது தண்ணி கிடையாது வி குழாத்தண்ணி வரல குழாத்தண்ணி வந்து ரெண்டு மூணு மாதம் ஆச்சு குழாத்தண்ணி வர்றதுல்லை ரிப்பேர் ஆச்சு பூரா பாதிஞ்சி சிம் டேங்க் போட்டுக்கிறாங்க பாதிஞ்சி டேங்குலேயும் குடிக்கிறத்துக்கே பற்றல தண்ணி அதுக்கு நம்ம போய் சண்டை போ போனாக்கா சண்டை வருது யார் முன்ன போகிறாங்க அவங்க பிடிச்சிக்கிறாங்க தண்ணியை நம் போய் கேட்டோம்னா நீ வந்து முன்ன பிடிக்கிறதுதானன்னு க சண்டை அடிக்கிறாங்க சண்டை அடிச்சால் நம்ம என்னால் அங்கே சண்டைக்கெல்லாம் போக கூடாது எங்கள் வீட்டில் சொல்லிட்டேன் சண்டைலாம் போடக் கூடாது தண்ணிக்காக சண்டை போடக் கூடாது என்ன இருந்தால் கு ரெண்டு குடம் எடுத்தால் ஒரு குடம் எடுத்தாந்து குடிச்சுக்கோ மீதி எத்தினு போகாத ஆனால் எனக்கு வந்து நிலத்துல தான் பூச்செடி எதுவும் வைக்கிறத்துக்கு நிலத்துல தான் இருக்குது வேறு எங்கேயும் வைக்கிறத்துக்கு இடம் கிடையாது நான் வீட்லெலாம் வைக்கிறதுக்கு எந்த மா மொட்டை மாடியோ பின் பக்கம் முன் பக்கமெலாம் எதுவும் வைக்க முடியாது எனக்கு சுகுராக இருக்குது இட வந்து ரொம்ப சுகுராக இருக்குது அதனால் வீட்டில் எங்கேயும் வைக்க முடியாது என்ன அதனால் நான் நிலத்துல தான் எதுவும் வைக்க முடியும் எதை வைச்சாலும் நிலத்துல தான் வைக்க முடியும் பூச்செடியோ தோட்டக்காலோ எந்த காய்கறியோ நிலத்துல தான் வைக்க முடியும் வேர்க்கடல்ல போட்டாலும் நிலத்துல தான் இல்லை மக்காச்சோளம் நட்டாலும் வேர்க்கட நிலத்துல தான் எது பண் வயல் வயல் வேலைக்கு வ வயல் வைக்கிறதுக்கு தண்ணி கிடையாது நெல் பயிர் வைக்கிறதுக்கு தண்ணி பற்றாக் கொறை அதில் நான் வயல் வைக்கிறது கிடையாது அதனால் நெல் நட்டு கஞ்சி இல்லாத போயிடும் நானும் நெல் நட்டேம்னா நஞ்சு நட்டுட்டு கஞ்சி இல்லாத போகிடுவேன் நானும் அதனால் நெல் நடுறது கிடையாது நானும் அதனால் எனக்கு தண்ணி இல்லா ட்ரபிளுக்கு எனக்கு இதான் எனக்கு முற நான் அதான் நான் ஒன்றும் சொல்லை முடியாது என்ன சொல்கிறத்து உங்கள் விருப்பம் அப்புறம் உங்கள் விருப்பம் தாங்க நான் ஒன்றும் சொல்ல முடியாதுங்க